சார் வணக்கம் சார் ஆ குட் மார்னிங் சார் நாங்கள் வந்து சீர்காழிலேருந்து வரோம் சார் ஆ இந்த மாதிரி ஏன் பையன் இப்போ தான் ப எக்ஸாம் முடிச்சான் எஸ்எஸ்எல்சி ஏன் பையன் ஃபோர் எய்ட்டி செவன் ஆ ஓ ஆமாம் மயிலாடுதுறையிலையே உங்கள் ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க சரி அதான் கோச்சிங் சரிங்க சார் இப்போ வந்து அவன் பயாலஜி எடுக்கலாம்னு இருக்கான் அவன் நீட்டுக்கு இந்த கோச்சிங்கலாம் கொடுப்பிங்களா நீட்டு ஜேஇஇ அந்த மாதிரி கோச்சிங் சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் இப்போ இவனுக்கான ஃபீஸு எவ்வளோ சார் வரும் ஆ ம் ம் சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் நாங்கள் திங்கக்கிலம போல் வந்து அட்மிஷன் போட்டுக்குறோம் நன்றி சார் ம்

ஓகே சார் கண்டிப்பாக சார் தேங்க் யூ சார்